கால்நடைகளை பராமரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான கஷ்டந்தான் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வீடு ஒன்று இடம் தனியாக ஒன்று ரெடி பண்ணணும் அதுங்களை டெய்லியும் மேய்ச்சலுக்கெல்லாம் அலைச்சிக்கிட்டு போகணும் மழைக் காலத்தில் இன்னும் கொஞ்சம் கஸ்டமாக இருக்கும் ஏன்னா மழை காலத்தில் வந்து அதுங்களால் மேய்ச்சலுக்கு எங்கேயும் போக முடியாது நிறைய தண்ணி இருக்கும் மழை பெய்யும் அப்படிங்கறத தாண்டி நம்மதான் வெளியில போய் அவங்கள அந்த கால்நடைகளுக்கு உணவெலாம் கொண்டு வந்து நம்மதான் கொடுக்குறமாரி இருக்கும் ஆடு மாடு எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் மழைக்காலம் அப்படிங்கிற இடத்துல சிரமமா இருக்கும் அது கொஞ்சம் இடவசதி அதிகமாக இருந்துச்சுன்னால் கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் கிராமமாக இருந்துச்சுன்னால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதையும் தாண்டி ஆடு மாடுகளை வளர்ப்பதுன்னால் கொஞ்சம் கடினமான வேலைதான் ஏன்னா அதுக்கு நமக்கு அதுங்க பால் கொடுக்கும் இதுமாதிரி நற்பயன்கள்லாம் நம் அதுங்களால் நமக்கும் உண்டு அப்படிங்கிறதுல கால்நடைகளை முழுவதுமாக பராமரிப்பது ரொம்ப நல்ல விஷயந்தான்